பெண்கள் வந்து அன்றாடம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வேலைக்கு போகற பெண்கள்ன்னா வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் எந்திரிச்சு எல்லாசுக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு கணவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு மாமனார் மாமியார் எல்லாருக்கும் உணவுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க புறப்புட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வேலை இப்போ ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒம்பது மணிக்கு பஸ்ஸை பிடிச்சு கரெக்டாக எட்டு மணிக்கே பஸ்ஸை பிடிச்சியோ ஒரு ஆஃப் ஹனவர் ட்ராவலுன்னா அந்த பஸ்ஸு வரலை அப்படின்னா பயங்கர டென்ஷன்னு இப்போ நம்ப ஜென்ஸுன்னா யார்டையாவது லிஃப்ட்டு கேட்டு கூட டக்குன்னு போயிவிடுவோம் அவங்க லேடீஸ் வந்து அப்படி போக முடியாது தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டு உடனே ஏறி லிஃப்ட்டு கேட்டு போயிவிடுவாங்க ஆனால் ஜெ லேடீஸுங்கிறதுனால தெரியாதவங்க இன்னைக்கு வந்து உள்ள சூழ்நிலையில் யாரையும் நம்பி எங்கையும் போக முடியாது அதனால் அவங்களுக்கு நிறைய ப்ராப்லங்கள் எல்லாம் இருக்குது அந்த காலத்துல் பெண்கள் எல்லாம் வேலைக்கு அனுப்பலை யாரும் வீட்டு வீட்டோட சரி அந்த காலத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் வீட்டில் வேலை அவ்வளோ தான் வீடு கணவன் மனைவி குழந்த வீடு வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து கல்வியில நல்ல படிச்சு எல்லாருமே அந்த காலத்தில் படிப்பு கிடையாது பெண்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு படிப்பு கொடுக்கல இந்த காலத்தில் நல்லா படிச்சி இருக்காங்க எல்லாருமே வேலைக்கு போகறாங்க இன்னைக்கு எல்லாமே கல்பனா சாவ்லா போல் விண்ணுக்கு போயிவிட்டு வந்த எல்லாரும் பெண்கள் வந்து போயி இருக்காங்க ஆணுக்கு இணையாக வந்து பெண்கள் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வேலை செஞ்சிட்டுருக்காங்க வேலை செய்ய எல்லா ஆட்டோ ஓட்டுறாங்க பஸ்ஸு ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க எல்லாமே பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரான சம வே வேலையாக மாறி இருக்கு இன்னைக்கும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை விட இன்னைக்கு நல்லாவே மாறி இருக்கு கல்வியும் அன்னைக்கு வந்து அவங்களை எல்லாம் அனுப்பலை பள்ளிக்கூடம் அனுப்பலை போகலை யாருமே படிக்கலை என்ன அந்த கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் போட்டுருப்பாங்க அடுத்து வெளி ஊர் போய் படிக்கிற அளவுக்கு எல்லாம் பெண்களை யாருமே அந்த காலத்தில் அனுமதிக்கலை இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது பெண்கள் வந்து இங்கே இருந்து முந்னூறு மைல் நானூறு மைல் போய் கூட தங்கி காலேஜு ஹாஸ்டலில் தங்கி படிச்சு நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சி ஐடி ஃபீல்டில் எல்லாம் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் எல்லா வேலைவாய்ப்புலையும் முன்னேறி வந்துருக்காங்க நல்ல எல்லாமே சமமாக இருக்கு அவங்களுக்கு கிடைக்காத எல்லா எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க அவங்க பண்ணலை அப்படின்னு நம்ப எதையுமே சொல்ல முடியாது எல்லா வேலையுமே பண்ணுறாங்க ரொம்ப நன்றி